எல்லாம் மத கோயில்களும் இருக்குதுப்பா முஸ்லீம் முஸ்லீம் சர்ச்சி இருக்குது முஸ்லீம் அல்லா கோயில்ருக்குது மீனாட்சி அம்மன் கோயில்ருக்குது அழகர் கோவில் இருக்குது எல்லா மத கோயில்கள்லேயும் நல்ல விசேஷ நாள் வெள்ளிக்கெழம ச செவ்வாகெலமையும் கோயில்களும் நல்லா இருக்கும் விசேஷ நாளுக்கு பள்ளிவாசலு ம கிறிஸ்டின் கோயில் சர்ச்சிக்கு மீனாட்சி அம்மங்கோயிலு எல்லா கோயிலுக்கும் போய் வருவோம் எல்லா மதங்களுமே ஒற்றுமையாக இருந்து பாடுபடு பின்படுவோம் எல்லா ஜனங்களும் அங்கே ஒற்றுமையாக பள்ளிவாசலுக்கு போவோம் வெள்ளிக்கெழம நம்ம சாமியும் கும்பிடுவோம் ரேடியாவில் வீடியோவில் போட்டு பாட்டு போட்டு சாமி கும்பிடுவோம் அல்லாது கிறிஸ்டின்து இந்து மதம் எல்லாமே ஒற்றுமையாக பாடுபட்டு சாமி கும்பிட்டு அன்பு பாசத்தோடு நல்லா இருப்பாங்கப்பா